நம்ம ஏரியாத்துல இருக்கிறோம் நம்ம ஏரியாத்துல வந்து என்னன்னு கேட்டால் ஏதாச்சும் ஒரு தேவைன்னா நான் இருக்கிற இடத்துல கிடைக்காது அதனால நான் வேறு இடத்துக்கு போய் எனக்கு வேண்டியது பொருள் ஏதோ செருப்போ பேகோ எனக்கு டிரெஸ்ஸோ அங்கே போய் வாங்கலாம் இந்த ஏரியாவில் நான் இருக்கிற இடத்துல அதெல்லாம் இல்லை இந்த ஏரியாவில் வந்து காய்கறிகள் நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு பொருட்கள் வந்து நான் இருக்கிற இடத்துல இல்லை அதனால் வந்து நான் பக்கத்தில் டவுனுக்கு போவேன் எனக்கு டிரெஸ் வேணும்னா கோயமுத்தூருக்கு போகலாம் வேற ஏதாச்சும் திங்ஸு வேணும்னா மேட்டுப்பாளையம் போய் வாங்கலாம் சிறுமுகையும் போய் வாங்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாத்துக்குள்ள ஒவ்வொரு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது நம்ம அங்கே போய் நம்ம நான் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸு அங்கே இருப்பாங்க அவங்கள பார்க்கலாம் மேட்டுப்பாளையத்தில் சொந்தக்காரர் இருப்பாங்க நிறைய பர்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சொந்தக்காரரை பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு தேவையானது வந்து ஒவ்வொரு ஏரியாத்துல இருக்குது நம்மளுக்கு நல்லா பொருள் வேணும்னா நல்லா ஷாப்பிங் போனால் கொஞ்சம் தூரமாக போய் நம்ம அது இதை எதிர் பாக்கிறோம் நல்லதாக இருக்குதா நல்லா குவாலிட்டியாக இருக்குதா நம்மளுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி பெரிய கடைக்கு போனால் நம்ம பார்த்து பார்த்து வாங்கலாம் நம்மளுக்கு அமவுண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா சின்ன கடைக்கு போய்ட்டு நம்ம அதில் பார்த்து நம்ம பட்ஜெட்டாக வாங்கிகிட்டு வரலாம் அந்த மாதிரி இருக்குது எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் தூரம் தூரம் போனால் தான் அதெல்லாம் எனக்கு கிடைக்கும் எனக்கு என்ன வேணுமோ அதை கொஞ்சம் தூரம் தூரமாக போய் நம்ம வந்து தேவையானதை வாங்கணும் அந்த நம்மளுக்கு எவ்வளோ காசு இருக்குதோ அந்த காசுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டோட வாங்கிகிட்டு வரலாம்